என்ன என்னையை பொறுத்த வரை வரைக்கும் டெக்னாலஜிங்கிறது ரொம்ப இம்பார்டண்ட் தான் ஏன்னா இப்போ நம்ப வந்து டெக்னாலஜிங்கிறது அப்படியே காலங்காலமாக இப்போ வளர்ந்துட்டே தான் இருக்குது ஏன்னா நம்ம மொபைல் யூஸே சொல்லலாம் நம்ப இப்போ ஒரு சமையல் குறிப்பு எதுவாக இருந்தாலுமே நம்ம மொபைலில் யூடியூப் இருந்தால் போதும் நம்ப அதில் நம்ப எதுவாக இருந்தாலும் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஈவன் படிக்கிறதுக்கு கூட நம்ம இப்போ வந்து ஒரு கோ ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர்க்கு போகணுன்னா கூட நம்ப இப்போ அங்கே சென்டருக்கு தான் நம்ம போய் படிக்கணுங்கிறதில்லை இப்போ யூடியூப்லயே கூட நிறையா சேனல்ஸெல்லாம் ஆராமிச்சி எந்த ரிலேட்டடாக நம்ம படிக்கிறமோ அதுக்கு ரிலேட்டடான சேனல்ஸெல்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு நம்ப வீட்லருந்தே அதெலாம் கூட படிச்சிக்கலாம் அதற்கப்பறம் இப்போ நம்ப ஒரு பில் கட்டுறோம் ஒரு பில் பே பண்ணும் எலக்ட்ரிசிட்டி பில்லு இல்லேனா வந்து ஒரு மொபைல் ரீச்சார்ஜி எதுவாக இருந்தாலுமே இப்போ நம்ப அங்கே போய் நம்ம பண்ண தேவையில்லை எல்லாமே நம்ம மொபைல்லருந்தே பண்ணிக்கலாம் இந்த மாரி வந்து டெக்னாலஜிங்கிறது இப்போ நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே தான் இருக்குது அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி ரொம்ப இம்பார்டண்ட்